எந்த நாட்டுக்காராக இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும்போதே இங்கே பார்க்கதுக்கு எவ்வளவோ இருக்குது இராத்திரில நாடகம் ஆடுகிறாங்க அப்புறம் கோலாட்டம் ஜல்லிகட்டுக்கிறது அந்த புலி வேஷம் போட்டுனு ஆடுவாங்க கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் பாட்டு கச்சேரி இராத்திரில எங்கள் ஊரெலலாம் ஆர்கஸ்ட்ராங்கலெலாம் எங்கள் ஊர் பக்கமெலாம் போடுவாங்க நல்லாயிருக்கும் அதெல்லாம் அழகாக நம்ம கரகாட்டம் ஒயிலாட்டமெலாம் அங்கே மற்ற இடத்துல தெரியறதை விட எங்கள் இடத்துல ரொம்ப நல்லாவே இருக்கும்